இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொருத்த வரைக்கும் பார்த்திங்னா காலநிலை சார் மழை காலத்தில் பார்த்திங்கன்னாக்கா நல்ல மழை பெஞ்சிருக்கு அதாவது பத்து பதினஞ்சு வருஷமா இல்லாத மழை இந்த மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதே மாதிரி வெயில் வெயில் எதுவும் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் வெயில் கிடையாது சார் அதை வந்து சாதாரண வெயில் தான் அப்போத்திலேருந்தே நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொருத்த வரைக்கும் ஒவ்வொரு அந்த குளிரும் கிடையாது வெயிலும் கிடையாது சமமாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த இந்த சம்மர் சீசன் எவ்வளோ வெயில் காஞ்சுது அப்பைக்கும் ஏரி குளம் குட்டைகளில் நீர் வடியவே கிடயாது தண்ணீர் அப்போது வற்றவே இல்லை அப்படியே தான் இருக்குது ஈரப்பதமும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கரெக்ட் மரம் செடி கொடிகள் இன்னும் பச்சையாகவேருக்கு எந்த இந்த சம்மர் சீசனில் கூட இந்த மரம் செடி கொடி அது உலரல நல்ல அழகாவேயிருக்கு இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டம் எல்லா இதுக்கும் ஓகே சார் சமநிலையில் இருக்குது